ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சொல்லுங்கள்

சரிங்க ஓகே சார் ஓகே ஸ்கூல் நேம் என்னங்க ஓ ஓகே ஓகே அது போன மாதந்தான் பக்கத்து ஸ்கூலில் பண்ணி கொடுத்தேன் எந்த மாதிரி வெரைட்டி எந்தெந்த வெரைட்டியில ட்ரெஸ் தேவைப்படுது ஓகே சார் அதில் எவ்வளோ எவ்வளோ செட்டு எவ்வளோ பேர்த்துக்கு வேணும் ஓகேங்க சார் ஓகே சார் அது இதில் எவ்வளோ ட்ரெஸ் வேணும் ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க சார் இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேணுமா இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு இது பண்ணி கொடுக்கணுமா த்ரீ வீக்ஸ் குள்ளையா ஓகே சார் இப்போ ஆ ஓகேங்க சார் உங்களுக்கு அளவு அளவு ட்ரெஸ் எதாவது வேணுன்னாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் இல்லை நாங்கள் வந்து நேர்லையே வந்து உங்களுக்கு அளவெடுத்துவிட்டு அதற்கப்பறம் கூட உங்களுக்கு தச்சு தருவோம் ஓகேங்க சார் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஓகேங்க சார் இப்போ எப்ப ஆ இருக் ஆ ஓகேங்க சார் லேடீஸ்ஸு ஒருத்தவங்க ஜென்ஸ் ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்துடுறேன் ஆ நீங்கள் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் எல்லா வெரைட்டியிலும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ட்ரெஸ்ஸுதானே ஆ ஓகேங்க சார் இப்போ எப்போ எப்போ வர மாதிரி இருக்கும் ஓகேங்க சார் நான் இப்போ ஓகேங்க சார் இப்போ அமௌண்ட்டு அட்வான்ஸ் வந்து முன்னாடியே பே பண்ணிவிட்றீங்களா இல்லை மொத்தமாக ட்ரெஸ்ஸு தச்சதுக்கப்புறம் எடுத்தாந்து தந்துடுறீங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் அப்போ நீங்கள் முன்னாடியே அட்வான்ஸ் ஒரு டென் தௌசண்ட் கட்டிருங்க இப்போ இன்னைக்கு நான் பார்க்க வரும்போது ஒரு டென் தௌசண்ட் கட்டிட்விடீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அளவெடுத்து தச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிவிடுங்க சார் ஓகே சார் மொத்தமாக ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே ஆகும் சார் மொத்தமாக நான் எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு அந்த மாதிரி அளவெடுத்துவிட்டு எவ்வளோ வருன்னு சொல்லிட்டு சொல்லுறேன் அதற்கப்பறம் பே பண்ணிவிடுங்க சார் ஆ இருக்குங்க சார் எல்லாமே இருக்கு ஓகேங்க சார்